மூணு மூணு ரெண்டாயிரத்தி மூணு பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு